ஆமாம் நீங்கள் யார் பேசுறீங்க எங்கள்கிட்ட பொன்னி அரிசி இருக்குது சம்பா அரிசி இருக்கு கேரளா ரைஸ் இருக்கு உங்களுக்கு என்ன அரிசி வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் தரோம் ஆ வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம்மா அப்படியா ஒரு எத்தனை கிலோன்னு சொல்லுங்கள் ஒரு இருபது கிலோ

ஆ இப்போ எல்ஐசின் சொல்லிவிட்டு ஒரு அரிசி வந்துருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நான் நாற்பத்தி அஞ்சிரூவா தான் கிலோ இப்போ ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டீங்கன்னா வச்சுக்கிங்களேன் நல்லா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கும் அந்த அரிசி வாங்கிக்கிட்டிங்கனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் ஆனால் மூட்டையே வச்சிக்கிட்டீங்கனா ஆயிரத்து முந்நூறுரூவா வரும் இருபத்தஞ்சி கிலோ மூட்டை அது ஆனால் வேணுன்னா நீங்கள் சொன்னீங்கனாக்கா நாங்கள் ஒரு டைம் உங்களுக்கு தரோம் நீங்கள் வேணுன்னா ஒரு டைம் சமைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அதையே ரெகுலராக வாங்கிக்கங்க

ஆ சரி சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கங்க அப்புறம் சமைச்சி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள் ஓகேவா